என்ன பற்றி சொல்லணுன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இருபது வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறோம் ஒரு பெண் குழந்த பிறந்துச்சி அவளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்குற நான் வந்து ஒரு துணி கடைக்கு வந்து வேலைக்கு போகிறேன் இந்த கடையில் வந்து காலையில் போயிட்டு ஒன்பது மணிக்குலாம் போயிடணும் போயிட்டு வந்து இப் பெறிக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு கஸ்டமரெல்லா வருவாங்க இவங்களுக்கு வந்து ஸாரி காமிக்கணும் அவங்ளுக்கு என்ன பிடிக்கு என்ன பிடிக்காதுன்றது காமிச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக் கொடுக்கணும் அவங்க செலக்ட் பண்ண ஸாரியை வந்து பில் போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கடையில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அதுமாதிரி நான் ஈவ்னிங் வந்து நைட் எட்றை மணிக்கு வீட்டுக்கு போகணும்